பாட்டு பாட்டுன்னு எடுத்துக்கிட்டா எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம்னே சொல்லலாம் அது சந்தோஷமோ இல்லை சோகமோ இல்லை ரொம்ப சந்தோஷமோ வைபுன்னு சொல்வாங்க அதை இன்னொரு பாஷையில் இந்த பாட்டு வந்து நான் வந்து ஆன்லைனில் தான் அதிகமாக கற்றுகிட்டேன் யூடியூப் பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுகிட்டேன் மியூசிக்கில் எவ்வளோ இருக்கு ஆனால் நான் தெரிஞ்சுகிட்டதோ கொஞ்சம்தான் அது பற்றி கற்றுக்க இன்னும் நிறையாவே இருக்கு மியூசிக் பற்றி கற்றுக்க வேண்டிய விஷயம் இந்த உலகத்துல ஏகப்பட்டது இருக்கு அதில் நான் கற்றுகிட்டது ஒரு கடுகளவுந்தான் சொல்வேன் ஏன்னா அது உள்ளே போக போக நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம் ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சுக்கிலாம் ஓ இதுக்கு இப்படியோ அதுக்கு அப்படியோ அதே மாதிரி மியூசிக்கில் நிறைய சிம்பள்ஸ்லாம் வரும் மினிம் கிராட்செட் அப்பறம் குவாவர் ஹேவ் செமி கோவவர் ஃபோர் கோவவர்ஸ் இந்த மாதிரி அப்பறம் செமி பிரீயூவ் இந்த மாதிரி நிறையா மியூசிக் சிம்பள்ஸ்லாம் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்யூன் பண்ணுவாங்க ஒவ்வொரு மியூசிக் கம்போர்ஸ் கம்போஸர்ஸும் அதே மாதிரி இப்போது இருக்கிற மியூசிக் கம்போஸர்ஸும் அப்போது உள்ள மியூசிக் கம்போஸர்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வேரியன்ட்ஸ் இருக்கு இப்போது வந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்ததினால மியூசிக்கில் ட்ரம் பீட் ட்ரம்பேட் மிஷின்ஸ் அதுக்கப்றம் ரீமிக்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் அட்வான்ஸாக கண்டுபிடிச்ச ஃப்யூச்சர்ஸ் ஆனால் அப்போது உள்ள மியூசிக் கம்போஸர்ஸ் அந்த மாதிரி இல்லை இளையராஜா பாட்டெலாம் கேட்டால் இனிமையா இருக்கும் அவர் மேளம் தாளம் அதுக்கப்பறம் வீணை அப்றம் வையலின் புல்லாங்குழல் இந்த மாதிரி நிறைய விஷயம் வெச்சு இனிமையான இசையை கொடுத்துருப்பாரு இப்பயும் இனிமையான இசை தான் கொடுக்குறாங்க ஆனால் கொஞ்சோம் டிஃப்ரெண்டாக கொடுக்குறாங்க அவ்வளோ தான் அதேமாதிரி மியூசிக்கில் நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன் ஆனா இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயமே இருக்கு